ஹலோ சார் குட் மார்னிங் சார் சார் நான் வந்துவிட்டு அபியோட பேரெண்ட் பேசுகிறேன் அம்மா பேசுகிறேன் சார் நீங்கள் இப்போ ஃப்ரீ தானே சார் உங்கள்கிட்ட கொஞ்ச பேசணும் ஆ ஓகே சார் நான் டூ மினிட்ஸில் என்னோட மெசேஜ்ஜை கன்வே பண்ணிடுறேன் சார் ஆக்சுவலாக நான் வந்துவிட்டு இன்போசிஸில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வந்துவிட்டு நெக்ஸ்ட் மந்த்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க அதனால வந்துவிட்டு ஏன் பையனை வந்துவிட்டு ஸ்கூல் மாற்றணும் அதனால் டிசி வேணும் இல்லை சார் அவனை ஆக்சுவலாக இந்த த்ரீ மந்த் ஹாஸ்டலில் போடலாம்னு தான் ப்ளான் பண்ணேன் பட் ஆனால் அவன் வந்துவிட்டு ஹாஸ்டல் வேணா அப்படின்னு சொல்லுறான் என்னால் வந்துவிட்டு இதுவும் அதுவும் ட்ரான்ஸ்ஃபரையும் வந்துவிட்டு டிலே பண்ண முடியல ஸோ அதான் ஆமாம் சார் எனக்கும் புரியுது நானும் சொன்னேன் உனக்கு பிடிக்கலனா வேணா மாற்றலாம் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் ஹாஸ்டல் ஒரு ஐடியாவில தான் இருக்கு பட் அவன் அக்செப்ட் பண்ணால் ஓகே ஹாஸ்டெலில் சேர்த்துட்லாம் இல்லைன்னா வந்துவிட்டு நாங்கள் வீட்டில் வந்துவிட்டு யாராவது தான் இருக்கணும் ஆ சரிங்க சார் ஆ யெஸ் சார் எனக்கு புரியுது பட் அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறான் அவனோட ஹாப்பிநெஸ் தானே முக்கியம் நான் கேட்டு பார்க்குறேன் இருந்தாலும் பட்டு எதுக்கும் மே பி அவன் ஹாஸ்டலும் இல்லை இந்த ஸ்கூலில் தான் படிப்பேன் சொன்னால் வந்துவிட்டு என் அம்மாவை வர சொல்லி அவனை பார்த்துக்கலாம்னு தான் இருக்கேன் பட் எதுக்கும் வந்துவிட்டு டீ ஒரு வேளை அவங்களாலையும் வர முடியலன்னா வந்துவிட்டு டிசி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு கேட்க தான் சார் கால் பண்ணேன்

ஓகே சார் ஓகே சார் இப்போ பொனோஃபைட் வந்துவிட்டு நீங்கள் நாங்கள் டிசி வாங்குறப்போ அப்படியே கொடுத்துடுவிங்களா இல்லை வந்துவிட்டு அதற்குன்னு தனியாக வந்து வாங்கணுமா சார் ஆ சரி நான் ஒரு ஒரு வேளை நான் டிசி வாங்குற மாதிரி இருந்தால் நான் என்னோட ஃபீஸ் ஃபுல்லாக நான் ஃபுல்லாக பே பண்ணிடுறேன் சார் அதனால் தான் சார் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பிங்க கேட்க தான் சார் கால் பண்ணேன் ஓகே சார் ஓகே சார் இப்ப ஓகே சார் ஓகே சார் இப்போ ஐ மீன் இந்த ஒன் டே ஆர் டூ டேஸ் கூட வந்து பார்த்தா கூட உங்களை பார்க்க முடியாதா சார் ஓ ஓகே சார் ஓகே சார் இல்லை இப்போ வந்துவிட்டு ஆ ஓகே சார் நான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் சார் ஓகே சார் ம் தேங்க் யூ சார்